நாங்கள் பக்கத்தில் இருக்கற சுகாதார மையத்துக்கு போவோம் முன்னெல்லாம் போனால் டாக்ட்ரு இருக்க மாட்டாங்க டாக்ட்ரு இருந்தால் நர்ஸு இருக்க மாட்டாங்க இப்போல்லாம் வந்து நர்ஸு இருக்கறாங்க டாக்டருங்க இருக்கறாங்க போனவொன்னே டோக்கன் கொடுத்து என்ன ஏதுன்ட்டு விவரம் பார்த்துச் சொல்லுறாங்க மாத்திரையும் கொடுக்குறாங்க அப்படி மாத்திர வாங்க முடியல நிற்க முடியல அப்படின்னு சொன்னால் என்ன இரா இல்லம் தேடி வர்றாங்க மருத்துவர்கள் வந்து போட்டுக்கின்னா அவங்கள்கிட்ட சொன்னாக் கூட அவங்க அந்த மாத்திர சீட்டை தான் எடுத்துகிட்டுப் போய் வாங்கி எங்களுக்கு வந்து வீட்டாண்டையே கொடுத்துட்டுப் பேயிடுறாங்க ஒரு நம்பர் சொல்லிட்டு வந்துவிட்டா அவங்களே வந்து கொடுத்துட்டுப் பேயிடுறாங்க பிபி சுகருக்குலாம் இங்கேயே செக் பண்ணிவிட்டு தான் ஆஸ்பத்திரி போயிக்கறோம் நோட்டு போட்டு கொடுத்தர்றாங்க வீட்லையே வந்து செக் பண்ணி இவ்வளோ இருக்குது பிபி இவ்வளோ இருக்குது சுகர் இவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லிர்றாங்க அதை போயிவிட்டு உடனே எங்களுக்கு அங்கே எந்த பிரச்சனையும் இருக்கறதில்லை நேராப் போயிவிட்டு டாக்டரை பார்த்து மாத்திர வாங்கின்னு வந்தர்றோம் முன்னைய விட இப்போ பரவால்ல மருத்துவமனை நல்லா சுத்தமாகவும் இருக்குது டாக்டரும் எப்போ வேணா அங்கே இருக்கறாங்க எல்லா வசதியும் இருக்குது பாத்ரூம் வசதியும் இருக்குது அதுவும் நல்ல சுத்தமாக சுகாதாரமாக இருக்குது எங்களுக்கு வந்து தண்ணியும் வச்சிருக்கறாங்க கேனில் தண்ணி வச்சர்றாங்க போனால் குடி தண்ணீருக்கும் பிரச்சனை இல்லை எல்லா வசதியும் இருக்குது முன் முன்னைய விட இப்போ நல்லா முன்னேற்றமாக இருக்குது